மீஷோ ஆப்பில் ஆட் பண்ண ஆர்டர் பண்ணியிருந்த சுடிதார் வந்து ரொம்பவே நல்லாருந்துது எனக்கு கம்ஃபர்டபுல்லாக இருந்துது நான் எதிர் பார்த்த அளவுக்கு குவாலிட்டியும் நல்லாருந்துச்சு அது இல்லாமல் நான் எதிர் பார்த்த சைஸும் எனக்கு கிடச்சிருந்தது அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு